எங்கள் ஊரில் பழங்குடி கலைகள்னால் கல் அறுக்கிறது மண் பானை செய்கிறது அப்புறம் மண் சட்டி அப்புறம் சிலைலாம் நிறையா செய்வங்க அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்டு என் கூட படித்தவங்க வந்து நிறைய மண்ணில் வந்து சிலைலாம் நிறையா செய்வோம் உண்டியல் அப்புறம் விநாயகர் சிலை அப்புறம் நிறையா சிலை செய்வோம் அப்புறம் அவன் எனக்கு நிறையா செஞ்சும் கூட உண்டியலெல்லாம் கூட எனக்கு கொடுத்துருக்கான் அப்புறம் விநாயகர் சதுரத்தியில் வந்து அவன் பிள்ளையார்லாம் செஞ்சு இதுவரைக்கும் நல்லா செய்வான் நான் பார்த்துருக்கேன் எனக்கெல்லாம் கூட நான் கேட்டதுக்கு அவன் செஞ்சு கொடுத்துருக்கான் அப்புறம் எங்கள் அக்கா கூட இந்த மாதிரி எனக்கு மண்ணில் சிலைலாம் செய்வாங்க நான் செஞ்சு பார்த்துருக்கேன் நான் பக்கத்தில் இருந்து பார்த்துருக்கேன் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் அவங்க அழகாக செய்வாங்க அந்த மண்ணெல்லாம் வச்சு அந்த இதெல்லாம் சுற்றி விட்டு அழகாக அந்த கையாலேயே தண்ணி தொட்டு செய்கிறது அந்த ஷேப்பில் அழகாக நல்லா வரும் அதை செஞ்சு அவங்க விற்பனை செய்வாங்க நல்ல மண்ணுலேயே செஞ்சு அதை ஹீட் பண்ணி பண்ணுறது செக்க செவேல்னு மாற்றி நல்லா இருக்கும் பண்ணுறதுக்கு